ஆ என்ன ஹலோ நீங்கள் யார் ஆமாம் நாங்கள் மஞ்சள் வியாபா ஆமாம் மஞ்சள் வியாபாரி தான் நீங்க சரி ஆ

நாங்கள் பதினஞ்சிலருந்து ஒரு இருபது வர இருபதுல அது வரைக்கும் ஒரு ரேட் போட்டு விற்கிறோம் சரியா நீங்கள் எப்படி எத்தனை கிலோ அப்படி கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் மத் அப்படியா ஆ சரி நீங்கள் இப்போ தானே வாங்குறீங்க முத டைம் வாங்குறீங்க அதனால் நாங்கள் பார்த்து வில போட்டு தருவோம் ஆனால் பதினஞ்சு இருவதுக்குள்ளே தான் நாங்கள் விலைய வச்சுருப்போம் பூண்டு இஞ்சி எல்லாமே இருக்கு இங்கே விளையிறது தான் எல்லாமே இங்கே விளையிறதுல உள்ளது தான் நாங்கள் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எவ்வளோ வேணும்

ஆ சரி ஆ

ஆ ஆ ஆ சரி சரி நீங்கள் சொன்னிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா எப்படி எப்படி வண்டி வந்து எடுத்துட்டு போகறமாரியா இல்லை நீங்கள் வரிங்களா கடைக்கு எப்படி ஆ இதோடைய கூலி நீங்கள் கொடுத்துருணும் அந்த ஆட்டோ கூலி இதெல்லாம் நாங்கள் ஏற்றிவுட்ருவோம் நீங்கள் அதாவது நீங்கள் இது அட்ரஸை மட்டும் சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல கொண்டி இறக்க சொல்லிருவோம் ஆனால் பொருளெல்லாம் நல்லாருக்கும் ஆ ஆ பொருளெல்லாம் நல்ல தெளிவாக இருக்கும் ஆ ஆமாம் அட்ரஸ்ஸு நீங்கள் கொடுக்கணும் ஆமாம் அட்வான்ஸ்ஸு வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணுறிங்க அதனால் ஒன்றும் பிரச்சனயில்லை நீங்கள் வந்து கொடுக்கணும் நாங்கள் ஆட்டோ அனுப்புறோம்ல அப்போ இது பண்ணும்போது நீங்கள் கொடுத்துவிட்டாலே போதும் நாங்கள் வந்து எங்கள் ஆட்டோவை தான் நாங்கள் அனுப்புகிறோம் எங்கள்கிட்டயே நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம் நீங்கள் கூலி மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் நீங்கள் பைசா வந்து அங் ஆ பொருள் நல்லா இருக்கும் பொருள் நல் ஆ ஆ சரி ஆ சரி நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிப்பாருங்க எங்கிட்ட பொருள்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் இங்கையே விளையிறது தான் சரியா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறமேட்டு நான் இது பண்ணிக்கலாம் ஆமாம் நீங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் இது தான் இந்த நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பார்த்துட்டிங்கன்னாலே அந்த பொருள் தெரியும் எப்படி இருக்கு அந்த பொருள் அப்படின்ட்டு ஆமாம் வெள்ளைப்பூண்டு எல்லாமே எங்கள் இதில் இது விளையிறது பூண்டு வெங்காயம் எல்லாமே இருக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தமாரி நாங்கள் இது பண்ணி தருவோம் ரேட்டு எப்போ ஆ ஆ சரி ஆ வாங்க வந்து நீங்கள் பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் அதை எடுத்து ம் பார்த்து பார்க்கவும் நல்லா இருக்கும் ஆமாம் நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும்ல நீங்கள் வந்து பார்க்குறது தான் நல்லது நாங்கள் அனுப்புறதை விட நீங்கள் வந்து பார்த்தாலே நல்லது தான ஆ சரி ஆ சரி ஆ சரி ஆ